ஹலோ சார் நாங்கள் ரூம் நம்பர் ஒன் நாட் டூல இருக்கோம் ஆ சார் இங்கே இந்த ரூம்மில வந்து பெட்டு ஃபுல்லாக ஒரே எறும்பாக இருக்கு ஆமாம் ஒரே எறும்பாக இருக்கு அதுவும் இல்லாமல் சிங்க்கில தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு பாத்ரூம்லலாம் கருப்பான் பூச்சு நிறைய இருக்குது இங்கே பசங்கள்லாம் பயப்புடுறாங்க ஆமாம் ஃபேனும் சரியாக ஃபேன் சரியாக ஒர்க்காக மாட்டேங்கிது ஏசி சரியாக ஓடல ஆ போ போன டைம் வந்தம்போது இதேமாதிரி தான் இருந்துது நாங்கள் சொன்னோம் நீங்கள் இதே மாதிரிதான் சொன்னிங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்னு இப்போவும் அதேமாதிரி தான் இருக்கு இந்த ஜன்னலும் சாத்த முடியல காற்றுல டப டபன்னு அடிச்சிக்கிட்டே இருக்குது

ஆ கால்ல ஒருத்தர் வந்தார் பெருக்குறதுக்கு அவருக்கிட்ட சொன்னதுக்கு இந்த ரூம் ஸ்பிரே எதாவது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன அதுவும் அவர் எடுத்துட்டு வரல

ஆ சரி அப்படே அவங்கக்கிட்ட வரும்போது ரெண்டு காஃபி கொடுத்தனுப்புங்க ஆ ஓகே ஆ இல்லைன்னா சரி பண்ண முடியல அப்படின்னா இல்லைன்னா டைமாகும் அப்படின்னா வேறு எதாவது ஒரு ரூம் சீக்கிரம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சரி இது சரி பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு வேறு இடம் கொடுங்க ஆமாம் அப்புறம் நாங்கள் எங்கே வெளிலயா போய் இருக்கிறது

ஆ சரி ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஆ சரி கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் என்னன்ட்டு ஆ ஆ சரி